என்னை அழவைத்த புத்தகம் என்னவென்றால் கூலி அந்த புத்தகத்தை வந்து யார் எழுதிருக்காங்கன்னா புகழ்ராஜ் ஆனந்த் புகழ்ராஜ் ஆனந்த் என்ற ஒரு ரைட்டர் ஒரு இந்தியன் ரைட்டர் தான் இந்த கூலின்ற புத்தகத்தை வந்து எழுதிருக்கார் அதில் வந்து அந்த புத்தகத்தில் வந்து என்ன விஷயத்தை வந்து சொல்கிறாருனா வந்து ஒரு பதினெட்டு வயதுக்கு கம்மி உள்ள ஒரு சிறுவன் அவன் வந்து பல்வேறு கடைகளில் வந்து வேலை செய்கிறான் அப்படி வேலை செய்யும் போது வந்து பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகிறான் என்ன பல்வேறு விதமான இன்னல்களுக்கு ஆளாகிறானா ஒரு டீ கடையில் வந்து வேலை செய்யும் போது அந்த டீ கடை ஓனர் வந்து என்ன பண்ணுறாங்கனா அவனை வந்து மரியாதை குறைவாக என்ன பண்ணுறாங்கனா வந்து அவனை வந்து பேசுகிறாங்க அப்படி பேசும் போது அவனை வந்து திட்டுறாங்க அவன் திட்டுறது குடும்பத்தினுடைய வறுமையை நினச்சி தாயுமில்லை தந்தையுமில்லை அந்த காரணத்துனால் தான் அவன் வேலைக்கு போகிறான் அங்கே வேலைக்கு போன இடத்துல வந்து நீ கூலிக்காரந்தான் அப்டினு சொல்லிட்டு கூலிக்குதான வேலைய செஞ்சிடுருக்க அப்டினு சொல்லிட்டு அதிகார துஸ்பிரையாத்தால் அவனை வந்து மிரட்டி வேலை வாங்குகிறாங்க அதனாலே ரொம்ப சகிச்சிட்டு கொஞ்சம் நாள் வேலை செஞ்சு வேலையவுட்டு வேற வேலைக்கு போகிறான் இரும்பு கடைக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு இரும்பு கடையில் வேலை செய்யும் போதும் நான் எதுனா வந்து அங்கே இருக்க கூடிய ஓனர் வந்து நின்று வந்து இந்த பொருட்களெல்லாம் வந்து திருடுற நீயுனு வந்து நான் இல்லாத டைமில் திருடி திருடி விற்கிற அப்டின்னு சொல்லிட்டு அவன் மேல் வந்து திருட்டு பட்டம் எல்லாம் சுமத்துகிறாங்க இது மாதிரி இன்னும் ஒரு சில வந்து நிகழ்வுகளெல்லாம் முதலாளிகளெல்லாம் வந்து அந்த சிறு வயது சிறுவன் மேல் வந்து செலுத்தும் போது அந்த புத்தகத்தை கூலின்ற புத்தகத்தை படிக்கும் போது நான் மிகுந்த வந்து மனவருத்தத்துக்கு ஆளான